கல்வி வந்து நிறையா விஷியத்தில் வந்து பாதிக்கப்படுது இப்போ இந்த கொரோனான்ட்டு வந்துவிட்டு ஆன்லைன்க்காக செல்லு வாங்க சொன்னாங்க அதில் வந்து ஆன்லைன் பார்த்தாங்களோ இல்லையோ பசங்க நிறையா வந்து நல்ல விஷயம் பார்த்தாங்க கெட்ட விஷயத்தையும் பார்த்துட்டு அதனால் வந்து இப்போ வந்து கல்வி நிறையா பாதிக்கப்பட்டுச்சு ஏன் பையன்லாம் நல்லா படிச்சிட்டுருந்தான் ஃபர்ஸ்ட்டெல்லாம் இப்போ இந்து கொரோனாக்கு அப்புறம் வந்து ஏன் பையன் நல்லா படிக்கல அவன் பசங்களோட பே சுத்த ஆரமிச்சிவிட்டு நல்லா செல்லு விளையாடுறது இந்தமாதிரி போனதுனால பசங்களுக்கு வந்து நிறைய வந்து கல்வி வந்து பாதிக்கப்பட்டுருச்சு இங்கே ஸ்கூல்லலாம் வந்து இப்போ ஆண்டுவிழாலாம் வைக்கிறாங்க அதில் வந்து நல்ல விஷயத்தெல்லாம் போடுகிறது இல்லை இந்த சினிமா பாட்டு இந்த என்ன டப்பாங் குத்து பாட்டு இந்தமாதிரிலாம் வந்து இஸ்கூலில் வந்து இதுமாதிரி எல்லாம் செஞ்சால் வந்து பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கல்வி வந்து பாதிக்கப்படும் இந்தமாதிரிலாம் செய்யக்கூடாது